ஹலோ மேடம் குட் ஈவினிங் கவுன்சிலர் மேம்மா ஏன் பேர் வந்து ஷராஃபின் நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சைன்ஸ் முடிச்சிருக்கேன் மேம் எனக்கு வந்து திருவிடைக்குடி மேம் எனக்கு வந்து ஒரு கம்ப்பெனியில வந்து ஒரு ஜாப் கிடச்சிருக்கு அதற்கு வந்து நீங்கள் வந்து ரெக்கமண்ட் பண்ணனும் மேம் நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன் இல்லையா அதனால் அதற்கேத்த மாதிரி வந்து எனக்கு சால்ரி வேணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ரெக்கமண்ட் பண்ணி எனக்கு சால்ரியும் கொஞ்சம் ஹய் போஸ்ட்டாகவும் வேணும் மேம் அதனால் நீங்கள் கொஞ்சம் ரெக்கமென்ட் பண்ண முடியுமா மேம் நீங்ககொரு லெட்ரு மட்டும் எழுதி தரீங்களா மேம் நான் எழுதி எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் அதை மட்டும் சைன் மட்டும் எங்களுக்கு பண்ணி தாங்க மேம்

ஆமாம் மேம் சும்மா சாஃப்ட்வேர் ஒர்க் தான் மேம் பர்சண்டேஜ் வந்து எய்ட்டி நைன் வச்சுருக்கேன் மேம் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் தான் மேம் அதெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேம் கொஞ்சம் வந்து ஃபேம்லி வந்து கொஞ்சம் கஷ்ட படுற ஃபேம்லி மேம் நான் தான் மேம் எங்கள் ஃபேம்லியை ரன் பண்ணனும் அதனால் எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணி தாங்க மேம் ம் ஓகே நானே வரேன் மேம் அங்கே ஆஃபீஸ் அதெலாம் ஒரு பிரச்சனையும் நீங்கள் அலைய வேணாம் மேம் நான் வந்து உங்கள் ஆஃபீஸ் வரேன் நீங்கள் இந்த லெட்டரில் மட்டும் சைன் மட்டும் பண்ணி தந்தால் போதும் மேம் உங்கள் சைன் தான் மேம் இம்பார்ட்டண்ட் நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா நான் போய் கொடுத்துறேன் மேம் ஆனால் அந்த கம்பெனியும் கம்பெனி ஓனரும் வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் க்ளோஸ்ஸாமே ஃப்ரெண்டா கேள்விப்பட்டேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டிங்கில் வேறு இருக்கேன் இருக்கீங்க இதுவும் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல மேம் அதனால் தான் மேம் அப்புறம் நாளைக்கு ஒரு பத்து மணிக்குள்ளே ஆஃபீஸ் வந்துரவா மேம் ம் ஓகே மேம் ரொம்ப தேங்க் யூ மேம் இந்த உதவியை நான் எப்போவும் மறக்க மாட்டேன் மேம்

ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம்